இப்போது வந்து அந்த காலத்தில் வந்து அடுப்பு பற்ற வைக்கிறோம் அடுப்பு பற்ற வச்சு வெறகு நனைஞ்சிக்கினு இருந்தாக்கா பேஜார் இந்த காலத்தில் இப்போ கலியுகம் மாறிப்போச்சு ஹீட்ரு வருது ஹீட்ரு மழை காலத்துக்குத்தான் யூஸ் அதிகம் ஆகுதுனு வெச்சுக்கவேன் வெய்ல் காலத்தில் ஒன்றும் ஹீட்ரு வேலை இல்லை மழை காலத்தில் போனோம்னா வந்து அது தண்ணி வெச்சோம்னா சுவிட்ச் போட்டோம்னா சீக்கிரம் ஆகிடும் இந்த ஹீட்ரு இல்லைனாக்க வெயில் மழை காலத்தில் வெறகுக்குப் போய் அது அடுப்பு பற்ற வைக்க கஷ்டம் போயும் சுடுதண்ணி வச்சு குளிக்க முடியாது ரொம்ப ரிஸ்க்கான இது இப்போ கலியுகம் மாறினதுனால ஹீட்ரு வைக்க ஹீட்ரு வந்ததுனால ஈசியாக போய்டுச்சி எந்த ஒரு குறையும் கிடையாது இப்போ ஹீட்ரு இருக்கிறது நல்ல லாபம்தான் நமக்கு